தாமிரபரணி ஆறே எங்கள் ஊரில் தான் ஓடுது அப்பறம் படகு சவாரிலாம் கிடையாது மீன் பிடிக்குறது சின்னப் பிள்ளைகள் சின்னப் புள்ளைகள் அப்போ அப்போ சும்மா துண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க மற்றப்படிலாம் பெரிய அளவில் கிடையாது தண்ணிக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது அதலாம் இப்போ இப்போ டிசம்பர் மாதம் ஒரு வெள்ளம் வந்துச்சு அதனால மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாங்க மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது வெள்ளம் தாமிரபரணி நீர் எங்களுக்கு எப்போவும் நல்லா சுகபோகமா கிடைக்கும் வறட்சி கிடையாது வெள்ளம் எப்போதோ நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வெள்ளம் வந்துச்சு அதுக்குபிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணியால எங்களுக்கு வெள்ளத்தினால எங்களுக்கு எதுவும் பிரச்சனையே இல்லை இப்போ நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம் அதலாம் பராமரிக்கப்படுது மக்கள் அது அதிகமான வெள்ளம் வந்துட்டுனா உடனே வந்து எங்களுக்கு வந்து கவுர்மெண்ட்லேருந்து வந்து சரிப்பண்ணி தந்துவிடுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வறட்சியே வராது எங்கள் ஏரியாவில் தண்ணி எப்போவும் நார்மலாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் படகு சவாரியும் போக மாட்டாங்க சின்னப் பிள்ளைகள் மீன் பிடிச்சு விளையாடுறத்துக்காக மீன் பிடிப்பாங்க மற்றப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லா இருந்துச்சி